எங்கள் ஊரில் என்ன சொல்லப்போனால் முந்திரி வந்து ஃபேமஸ் அது கிடைக்கம ரொம்ப கஷ்டப்பட்றாங்க சில பேர் இப்போ எங்கள் மிஸ் எங்கள் ஸ்கூலில் மிஸ் வந்து திருவண்ணாமலை தான் அவங்க அவங்களுக்கு முந்திரிப்பழம் கிடைக்கலைன் சொல்லிட்டு டெய்லி வந்து பறிச்சிட்டு போவாங்க முந்திரிப்பழ சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ முடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னால் அதலாம் கிடைக்காத பொருள் அதெல்லாம் எங்களுக்கு ஃபேமஸ்ஸானது முந்திரி போர்ம போட்டு அதெல்லாம் விற்பனை பண்ணுறது பிஸ்கெட் செய்யறதுக்கு தேவைப்படுது குட் டே பிஸ்கெட்டுக்குலாம் பயிறு அதில் போட்டு செய்யறதுக்கு அதுக்கப்புறம் என்னென்னா ஹோட்டல் வந்து அர்ச்சனா ஹோட்டல் ஃபேமஸ்ஸானது அங்கே ஏசி இருக்கும் அங்கே வந்து நமக்கு கூலிங்காக இருக்கும் நல்ல டெலிவரியும் பண்ணுவாங்க வீட்டுக்கு சப்ளை பண்ணுவாங்க பார்சல்லாம் கட்டும்போது செம்மையா இருக்கும் அங்கே போனால் வாசனை செம்மையா இருக்கும் அந்த ஹோட்டலுக்கு போனால் அப்டே என்ன சொல்வது சாப் உள்ளே போனால் சாப்பிட்ட மாதிரி தான் அந்த அளவுக்கு இருக்கும் சாப்பாடுலாம் அதுக்கப்புறம் என்னனால் இப்போல்லாம் வந்து முந்திரி பழம் அதுதான் சொல்றேன்ல இந்த முந்திரி பழம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் எங்கள் மிஸ்ஸுங்கல்லாம் ரொம்ப ரொம்ப கேட்பாங்க முந்திரிபழம் பறிச்சிட்டு வந்து தாங்க தாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பறிச்சிட்டு போய் கொடுப்போம் அவங்க இப்போ ஏங்குகிறாங்க ஐயோ இந்த சீசன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தானே வரும் அது மாதிரிலாம் நிறைய வேறே என்ன இன்னும் நிறைய ஃபேமஸ் அதலாம் பலாப்பழம் பிரியாணி அதலாம் செய்வாங்க பலாப்பழமே கிடைக்காது சில பேருக்கு அந்த பலாப்பழம் அதை மாதிரி பலாப்பழத்தில் பிரியாணி செய்வாங்க அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி அத வந்து சிப்ஸ் போட்டு சாப்புடறாங்க இது மாதிரி இன்னும் நிறைய இருக்குது